இங்கே அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் எப்பிடின்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ சிக்ஸ்த்து டூ டுவெல்த் வரைக்கும் படிக்கும்போது இந்த புக்கு நோட்ஸு ஜாமெண்ட்ரி பாக்ஸுன்றது நிறைய பெனிஃபிட்னால் நிறைய கிடைக்கிது அது கிடைக்கிறனால ஏழை கொழந்தைகளுக்கும் அதை வந்து வெளியில் வாங்குகிற வெளியில் வாங்காமல் இதுலையே ஜாமெண்ட்ரி பாக்ஸு புக்கு நோட்டு பேக்ஸு ஸு ட்ரெஸ்ஸு நிறைய கிடைக்கிறனால இதில் வந்து நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க ஆனால் இதே வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனால் இந்த மாதிரி கிடைக்காது அதில் வந்து நம்ம தான் எல்லாமே காசு போட்டு நம்ம தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் இதே வந்து கவுர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா லெவன்த்து டூ லெவன்த்து டுவெல்த்து இதெலாம் படித்தோம்னா லேப்டாப்பு சைக்கிள் இதெல்லாம் கிடைக்கிறனால ஏழை கொழந்தைங்களும் சரி பே எல்லோருமே அதில் வந்து நிறையா உபயோகமாக இருக்குது ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் போனோம்னால் இந்த மாதிரி எதுவும் கிடைக்காது நம்மளா இது நம்மளாக காசு போட்டு நம்மளாகவே எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ கவுர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறனால நிறைய பெனிஃபிட் கிடைக்குது